ஆன் குட் மானிங் சொல்லுங்க ஆன் ஓகே ஓகே மேம் மோடம் ஒர்க் ஆகலயா

ஓ ஓகே மேம் ஒரு நிமிடம் செக் பண்ணுறேன் எந்த ஏரியா மேம் எந்த ஏரியா உங்க வீடு அட்ரஸ் ஓகே மேம் காரைக்குடில ஏரியா தெக்காட பேக்கரி ஓகே மேம் இந்தா ஒரு நிமிடம் எத்தனை மாதம் ஆவுது மேம் மாட்டி டூ மன்த்ஸ் ஆகுதா ஓகே மேம் என்ன மேம் நெட் வரலையா இல்ல ஓடிடி ப்ளாட்ஃபார்மில் ஏதாவது ப்ராப்ளமா ஓ ஓகே மேம் ஆன் ஒரு நிமிடம் மேம் எங்க சர்விஸ் சென்டர் ஆளுங்கள் அங்கே தான் சர்வீஸ் பார்த்துட்ருப்பாங்க நான் அவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க இப்போ உங்க ப்ராப்ளம் அங்கே போய்ருக்கு இப்போ அங்கே போனனால் இப்போ ஒரு ஃபிப்ட்டின் டூ டொண்ட்டி டொண்ட்டி மினிட்ஸ் அங்கே வந்துடுவாங்க நோ சார்ஜ் சார்ஜ் ஏதும் பண்ணமாட்டோம் ஃப்ரீ தான் சர்விஸ் ஃபஸ்ட் மன்த்னால் வேறு ஏதாவது ஒன்றுனா ஏதாவது சொல்லுங்க மேம் இப்போ உங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க குமார் அண்ட் அன்பழகன் சொல்லிட்டு ரெண்டு பேர் வருவாங்க அவங்க நம்பர் தந்துடுவோம் அவங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை பார்த்து சரி பண்ணிடுவாங்க ஓகே தேங்க்யூ மேம்